ஹலோ சம்பூர்ணம் ஹோட்டலுங்ளா காது குத்துக்கு பேரனுக்கு காது குத்துக்கு சாப்பாடுலாம் ஆட்ரு பண்ணணுங்களே ஒரு நூறு பேத்துக்கு வேணும் அமௌண்ட்டு அன்றைக்கு ஆனால் எட்டாயர ரூபாய் சொன்னிங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்குங்களேன் ஆ சொல்லுங்கள் நூறு பேத்துக்கு வரமாதிரிங்க மட்டன் குழம்பு சாம்பார் ரசம் பொரியல் ஒரு அப்பளம் ஒரு வடை இதெல்லாம் சேர்த்தே அனுப்புங்கள் நாளைக்கு நாளைக்குங்க நாளைக்கு அப்படே டெலிவரி பண்ணிடுங்க வெள்ளிக்கோட்டையிலிருந்து குப்புசாமி பேசுறேங்க அன்றைக்கு சொன்னேனில்லிங்க ஆ குப்புசாமிதான் பேசுறேங்க டெலிவரி பண்ணிடுங்க வண்டி வாடகை என்னவோ அதை குடுத்தடுறேன் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுங்க கொஞ்சம் எட்டாயர ரூபா சொல்கிறிங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்குங்க ஒரு ஒரு ஆயர ரூபா கம்மி பண்ணி கொடுங்க நான் அப்புறம் இன்னொரு ஆட்ரு வந்தாலும் உங்களுக்குத்தான் கொடுக்குறேன் சரிங்ளா ஆ சரிங்க ஆ ரைட்டுங்க நாளைக்கு பண்ணிவிடுங்க சரிங்க